முட்டி வலியை குணப்படுத்த பார்த்திங்கன்னா என் அந்தகாலத்தில் எனக்கு அடிப்பட்ட மோதுலாம் எங்கள் பாட்டி ஒரு வைத்தியம் செஞ்சாங்க எருக்கம் செடின்னு சொல்லுவாங்க எருக்கம் செடி எருக்கம் இலை அதில் தண்ணீர் சூடுப்படுத்தி அதில் மஞ்ச தூள் அப்புறம் தேங்காய் எண்ணெய் புளி இதலான் வச்சிகிட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு சின்ன வயசில் விளையாடும் மோது காலில் அடிப்பட்டுருச்சு அப்போதான் இந்த ஒரு வைத்தியம் செஞ்சாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து என் காலில் வச்சு அப்புறோம் அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு கட்டி ஒரு ரெண்டு மண்நேரம் கழிச்சு பார்த்தா அந்த வலியே காணாமப்போயிரும் ஆனால் இப்போ பா இந்த கால் இந்த காலகட்டத்தில் பார்த்தா அந்தமாதிரி எதுவுமே இல்லை சொல்லப்போனா நாட்டு வைத்தியம் கொஞ்ச கொஞ்சமாக கம்மியாயிட்டுயிருக்கு யாருமே டாக்டர் கிட்ட போகிறது இல்லை பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குறது இல்லை எதுவும் கரெக்ட்டாக ஃபா ஃபாலோவ் பண்றது இல்ல டேரக்ட்டாக மெடிக்கல் ஃபார்மஸிக்கே போயிவிட்டு மூவு அயோடெக்ஸ் இந்தமாதிரி ஆயின்மென்ட்டு இல்லைனா முட்டி வலிக்கான டேப்லெட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டேரக்ட்டாகவே வாங்குறாங்க ஆனால் இதலான் சொல்லப்போனா ரொம்ப தவறான செயல் ஏன்னா நாட்டு வைத்தியம் என்னைக்குமே சிறந்தது அதேமாதிரி உங்களுக்கு வலி இருந்தா டாக்டர் கிட்டப்போய் அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அவர் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோவ் பண்ணி நீங்கள் பண்ணா முட்டி வலி அந்த ஆயின்மென்ட்டோட சிறந்ததாக அமையும் அதே மாதிரி நாட்டு வைத்தியம் இன்னும் சிறந்ததாக அமையும்